தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படிங்றது உலகளவுல இருக்கிற ஒரு சில கலாச்சாரத்தை கலாச்சாரத்தை பின்பற்றவங்களை கவனிக்கிற மாதிரி தான் நம்மளையும் கவனிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை ஏன் அப்படின்னாக்கால் நம்மளுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில் இருந்தே நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் நம்ம அதை வந்து எத்தனை ஜென்ட்ரேஷன் தாண்டி வந்தாலுமே நம்ம அதை மறக்கவும் இல்லை செய்யாமல் விட்டதும் கிடையாது ஏன் அப்படின்னாக்கால் நம்மளுக்கும் கிட்டே நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாரம்பரியமும் கலாச்சாரத்தையும் மற்றவங்களுக்கும் நம்ம மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டில் இருக்கிறவங்க பெரிய அதிகாரிகள் மொதற்கொண்டு நம்ம அதை கொண்டாடுகிறாங்க அப்படின்னால் அதுக்கு அது அதோடய முக்கியத்துவம் எவ்வளோதா இருக்கும் எந்த அளவுக்கு மக்களால் ரசிக்கும்படியாக இருக்கும் பெரி உதய்க்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கால் இப்போது பொங்கல்னு ஒன்று வழிபாடுகிறாங்க பொங்கலுக்கு மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று விவசாயிகள் ஒரு ஒரு உயர் ஒரு வருஷத்தில் விவசாயிகள் அவங்க நெல் அறுவடை பண்ணி அதை நமக்கு கொடுக்குறாங்க அந்த நெல்லை அறுவடை பண்ணுறதுக்கு இந்த பூமி வேணும் பூமியில் பூமி மட்டும் போதாது தண்ணி வேணும் சூரியனும் வேணும் இதை இந்த அத்தனையும் சேர்ந்து தான் நம்ம சாப்பிடுற உணவே நமக்கு கிடைக்குது அப்போது அந்த உலகத்துக்கும் அந்த விவசாயிங்களுக்கும் அந்த நிலத்துக்கோ அந்த சூரியனுக்கோ நம்ம ஒரு நன்றியை தெரிவித்தா விதமாகதான் அந்த பொங்கலை நம்ம கொண்டாடுகிறோம் இந்த விஷயம் வந்து உலகத்தில் பல நாட்டில் பண்ணுவாங்களா என்று எனக்கு தெரியலை ஆனால் நம்ம நாட்டில் அதை பண்ணுறோம் அப்படின்னால் அது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகதான் நம்ம அதை பண்ணுறோம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு வருடம் பூராக எவ்வளோ கஷ்டபட்டு நம்ம வேலை செஞ்சு நம்மளுடைய வா வாழ்க்கையை நடத்தினாலும் அந்த ஒரு நாளில் புது ட்ரஸ் போட்டோ இல்லை நமக்கு பிடிச்சத வாங்கியோ நம்ம கூட இருக்கிற கால்நடைங்களை கால்நடைங்களுக்கு மரியாதை தெரிவிக்கிற விதமாகவும் பண்ணி ஒரு சந்தோஷம்படுகிற ஒரு நாளாக தான் நம்ம அந்த கலாச்சாரத்தை நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி எவ்வளோ நிறைய எவ்வளோவோ இருக்குது தீபாவளி சொல்லலாம் ஜல்லிக்கட்டு இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்கவும் கூடாது அதை நம்ம பண்ணாமல் விடவும் கூடாதுங்றது என்னுடைய கருத்து